எங்கள் ஸ் எங்கள் சமூகத்தில் அனைத்து மக்களும் கூடி விருந்து வைத்து மகிழும் பிரபலமான நி நிகழ்வுகள் வந்து ஒன்று திருமணம் இன்னொன்று நிச்சயதார்த்தம் காதணி விழா அதுக்கப்புறமா வந்து பிறந்தநாள் விழா இந்த மாதிரியான விழாக்களில் வந்து பொதுமக்கள் நாங்கள் எல்லோரும் ஒன்னா கூடி சிறப்பாக கொண்டாடுவோம் அதுலேயும் குறிப்பாக வந்து வளைகாப்பு விழா அந்த நேரங்களில் மணப்பெண் வீட்டாரும் எங்கள் வீட்டாரும் இணைந்து எங்கள் ஊர்களில் வந்து மிகப்பெரிய அளவில் விருந்து வைத்து பெரிய விழாவாக கொண்டாடுவோம் அந்த அந்த நேரத்தில் வந்து நாங்கள் கலர் கலராக தோரணங்கள்லாம் தொங்க விட்டு லைட்லாம் போட்டு எங்கள் ஊரு மக்கள் எல்லாரையும் கூப்பிட்டு விருந்து வச்சி கொண்டாடுவோம் அதேமாதிரி சில நேரங்களில் யாராச்சும் வீடு வந்து புதுசாக கட்டிருந்தாங்க புதுமனை புகுவிழா அப்படி இல்லைனா வந்து யாராவது ஒருத்தர் கொழந்தையோட முதல் பிறந்தநாள் விழா அந்த மாதிரின்னா நல்லா பத்திரிகைல்லாம் அடித்து பெரிய அளவில் நாங்கள் வந்து எங்க ஊரில் கொண்டாடுவோம்